ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க ஆமாங்க சரி ஓகே சரிம்மா நீங்கள் இருக்கிற இடம் ஓ குண்டடம் ஓகேவா அப்படிங்களா நாங்கள் வந்து குண்டடமில் வந்து நிறைய சைட் பிரிச்சு போட்டிருக்கேம்மா அதில் இப்போத்திக்கி இருபத்தெட்டு சைட்டெல்லாம் விற்றச்சு உங்கள மாதிரி அரசு ஓ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள்தான் வீடு அங்கே வாங்கியிருக்காங்க வாங்கி நிறைய பேர் வீடு கட்டிவிட்டாங்க ஸோ நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொன்னால் எங்களோடய ட்ரைவர்ஸ் இருக்காங்க அவங்களோட நான் உங்களை அனுப்புவேன் அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வண்டி எல்லாம் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சாப்பிடுங்க எல்லாம் சுற்றி பாருங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கோ எனக்கு அங்கேருந்தே கால் பண்ணுங்கள் நான் அங்கே வந்துடறேன் உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மாலிட்டி இருக்குதோ அதை பாத்துக்கலாங்க ம் சரி ஆமாங்க ம் இப் இப்போமா நாங்கள் வந்து லோன் வசதி எல்லாம் நாங்களே பண்ணித்தருவோம் பத்திர பதிவு இலவசம்தாம்மா அதனாலே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தார் சாலை வசதி இருக்குது பைப் லைன் வந்தாச்சு ஈபி லைன் குடுத்தாச்சு நிறைய இப்போ வந்திங்க இந்த அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிங்க இருக்கிறது பேரன் பேத்திங்களெலாம் கொண்டாந்து அங்கே தான் குடி இருக்கிறதால சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் ஃபூலும் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் கோவில் பக்கத்தில் இருக்குது மார்கெட்டு பஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த இடத்துக்கு நீங்ள் வாங்கலாம் நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் ட்ரைவரை அனுப்புகிறோம் எந்த இடத்துல பிக்அப் பண்ணணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ட்ரைவரை அனுப்பி நீங்கள் இடத்த பார்த்துட்டு வாங்க அங்கே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சாப்பிட்டுக்கோங்க எந்த சைட்டுன்னு எனக்கு அங்கே சைட் நம்பர் நாங்கள் குறிச்சு வச்சுருப்போம் அந்த சைட் நம்பர் மட்டும் நீங்கள் சொல்லிட்டால் நான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணிக்கொடுத்துருவோம்மா ம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சினையும் இல்லைம்மா நீங்கள் வேணா இருந்தால் நான் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் நிறைய அதிகாரிங்கள் அங்கே இடம் வாங்கி வீடு கட்டிவிட்டாங்க சிலர் சொந்த பணத்தில் கட்டிவிட்டாங்க சிலர் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனாலே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் தாராளமாக அங்கே இடம் வாங்கலாம் இதுக்கு நான் கேரண்ட்டி ம் அப்போ நீங்கள் எப்படி பாருங்கள் பேசிட்டு எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் நான் ட்ரைவரை அனுப்புகிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள் சைட்டை பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம முடிச்சுக்கிலாம் எப்போ முடிக்கிறிங்கன்னு சொன்னால் இப்போவே இந்த இந்த மாதத்துல முடிச்சிடலாங்க

ஆ நீங்கள் அங்கே சைட்டு பார்த்துட்டு அங்கே சைட் நம்பர் குறிச்சு வச்சுருப்பேன் இந்த நம்பர் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இது என்ன ஃபார்மாலிட்டிஸ் மற்றதெல்லாம் நான் நீங்கள் நேரடியாக எங்கள் ஆஃபிஸ்க்கு வந்துடுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் ட்ரைவரை அனுப்புகிறேன் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் ம் சரிம்மா ரொம்ப நன்றிம்மா